விவசாய நிலம் உற்பத்தி மேம்பாடு என்றால் பார்த்தால் முதலில் தண்ணி கயனி ஃபுல்லாக தண்ணியை காட்டிவிட்டு வேப்பந்தழை வேப்பந்தழை ஆட்டு சாணி எருவு போன்ற உற்பத்திவிதை போட்டு டிராக்டர் விட்டு அதை நெருக்க அடித்து விட்டு நெருக்க அடித்து விட்டு சாணியை இது போன்ற இதெல்லாம் மேம்படுத்தும் போது அது உற்பத்தியுடைய மேம்படுத்திட்டங்கள் அதிக வேப்பம் புண்ணாக்கு வேப்பந்தழை அப்புறம் மேட்டுக்கு இந்த கசப்பு சம்பந்தப்பட்ட தழைங்கள்லாம் போட்டு அது மேற்கடிக்க மேற்கடிக்க பூமி உடைய மண் வளம் மேலும் மேலும் வளருது அதாவது விவசாயம் மண் விவசாய தன்மை வந்து வளர வளர மென்மேலும் வளர வளர அந்த நாட்டோடைய பழைய காலத்தில் செஞ்சமாதிரி இயற்கையிலாம இயற்கை முறையில் செய்யப்படுகிறது செயற்கையில்லாமல் இயற்கை முறைப்படி பழைய காலத்தில் இந்த சாணி அந்த புழுவுகள் போன்ற இதுலாம் போட்டு மேற்கடிக்க மேற்கடிக்க இது மாதிரி விவசாய தன்மை பயிர்கள் திறனை மேம்படுத்துகிறது சாணி போன்ற இதெல்லாம் போடும் போது ஒவ்வொரு முறையும் உரம் மற்றும் தேவையில்லாம எண்ண வேப்ப எண்ணெ வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது மாதிரி எல்லாம் போடும்போது அதுடைய மண் வளம் மேலும் மேலும் வளருது